ஹலோ டீச்சர் எனக்கு ட்ரைவிங் கத்துக்கிறது எப்படினு சொல்லித்தரணும் ஹலோ ஆ ஆ ஃபோர் வீலர் டீச்சர் ஃபோர் ஆ ஃபோர் வீலர் அதில் பிரேக் அது நான் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அந்த பிரேக் பிடிக்கிறது

நாங்கள் நாங்கள் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் நான் அஞ்சு மணிக்கு ஆ ஆ ஓகே ஆ ஓகே ஆ சரி ஆ ஓகேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதெல்லாம் அது இதுவரை நாங்கள் எதுவுமே பார்த்ததில்ல நான் ஆ சரி ஆ ஓகேங்க ஆ சரி வர்றோம்